கைகளை மடிச்சு உள்ளங்கையில் அந்த ஆள்காட்டி விரலை மடிச்சு வச்சு நேராக நிலையில் தியானம் பண்ணனும் மூச்சு மேல் போ மு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறத தெரியிறளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கனும் அந்த மாதிரி போஸ் நிறையா இருக்குது கா நான் காயகல்ப பயிற்சி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அதுக்கு சட்பிகேட்டும் நான் வாங்கியிருக்கேன்